எங்கள் பகுதியில வந்து போதுமான தடுப்பூசி முன்னாடி தான் இல்லை இப்போலான் வந்து மக்களுக்கு தேவையான தடுப்பூசிகள் இப்போ திடீர்ன்னு உடம்பு சரியில்லாமல் போகுது அம்மை நோய் காச நோய் இந்தமாதிரி பல விதமான நோய்கள்லாம் அந்த காலத்தில் ஏற்பட்டுச்சு இப்போ அதெல்லாம் வந்து படிப்படியாக குறஞ்சிறுச்சி எங்களுக்கு தேவையான தடுப்பூசி மையங்கள்லாம் இப்போ அமைச்சி கொடுத்துருக்காங்க கவர்மண்ட்ல நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை வந்து அப்பப்போ தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் அந்தந்த மருந்துகள்லாம் தேவையானம் போது எடுத்துக்கணும் உங்களுக்கு தேவையான ஊசிகள்லாம் எடுத்துகுனுன்னு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்திவிட்டாங்க